ஹலோ எங்கள் இன்ஸ்ட்யூட்லியே பார்த்தீங்கன்னா கிரௌண்டு இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்டேடியம் எல்லாமே இருக்குது அதில் வந்து எல்லாமே விளையாடலாம் விளையானம்மோதான் கிரிக்கெட்டு பேஸ்கட் பாலு வாலிபால் கபடி ஸ்போர்ட்ஸு எல்லா இது மாதிரி எல்லா விளாட்டுமே விளாடுறது அளவுக்கு ஒரு ஸ்டேடியம் இருக்குது இருந்தாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே வந்து விளாடுவாங்க விளாடறவுங்கனா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எல்லா விளாட்டுமே விளாடல்லாம் அந்த அளவுக்கு ஸ்டேடியம் பெருசாக இருக்குது